இருவத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து ஒன்று பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்து நாலு பதினேழு மூணு ரெண்டாயிரத்து ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து